ஹலோ ஹலோ ஹலோ அக்ஷயாவா நான் ஏரியா நர்ஸ் பேசுகிறேன் உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது கரெக்ட்டாக போட்டிங்களா

என்ன சாப்பிட்டிங்க லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கஞ்சி அது மாதிரி எடுத்துக்கோங்க ஹெவியான ஃபுட்டெலாம் எடுத்துக்காதீங்க ஆயிலு அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க சரி நாளைக்கு நீங்கள் ஹாஸ்ப்பிட்டல் வரிங்களா நான் உங்களுக்கு டேப்லெட் வேறு எழுதி தரேன் இப்போ இன்ஜெக்க்ஷனும் நான் வேறு டேப்லெட் போடுகிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க கரெக்ட்டான டைமுக்கலாம் டேப்லெட் போடுகிறிங்ளா ஏதோ டேப்லெட்டும் விடலைல்ல மார்னிங் ஈவினிங் நைட்லாம் டேப்லெட் கொடுத்துருந்தேன் எதுவும் விடலைல ஓகே நாளைக்கு அப்படினா ஹாஸ்ப்பிட்டல் வாங்க நான் வேறு டேப்லெட் எழுதி தரேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலானு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ